நாங்கள் உங்கள் கடைக்கு வந்திருக்குறோம் மஞ்சள் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க என்னா ரேட் என்னா குவாலிட்டி எங்களுக்கு ஒரு ஐம்பது கி அம் ஐம்பது கிலோ வேணும் ஐம்பது கிலோ வெலை கோர் ஒரு ஏத்தி இறங்கி சொல்லுங்க கொஞ்சம் ரேட் சொல்லுங்க நாங்கள் வாங்குறதுக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணும் எங்களுக்கு பார்த்து சொன்னீங்கன்னா நாங்கள் வாங்கிக்குவோம் ம் சரிங்க நல்ல நல்ல குவாலிட்டி உங்கள் கடை நல்ல குவாலிட்டி சொன்னவாசி தான் நாங்கள் வர்றதுக்கு உங்களாண்டை கேட்குறோம் ம் சரிங்க மேடம் நான் எங்களுக்கு ஒரு ஐம்பது கிலோ வேணும் நாங்கள் வரோம்ங்க ம்